எனக்குப் பிடிச்ச பழங்கால இலக்கிய நூல்னு பார்த்தா சிலப்பதிகாரம் அதை நான் ரொம்ப ரசித்துப் படிக்கணுன்னு விருப்பப்பட்டேன் ஆனால் எனக்கு அது கெடைக்கல என் பொண்ணோடைய ஸ்கூல் புத்தகத்தில் பார்த்தேன் கெடைக்கல ஆனால் இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலையில் புத்தகக் கண்காட்சி போட்டிருந்தாங்க அதில் எனக்கு அந்த நூல் கெடைச்சிது அதை வாங்கி நான் ரொம்ப ரசித்துப் படித்தேன் அதில் வந்து கண்ணகி தன் கணவனுக்காக ரொம்ப போராடியது ரொம்பப் பிடிச்சிருந்தது எனக்கு ஒரு பெண்ணா ஒரு அரச சபையில் தான் கணவனுக்காக கால் சிலம்பை உடச்சி த அரசவையில் நிரூபித்து தன்னுடைய தைரியத்தை நிரூபித்து ஓ தன் கணவனை மீட்டெடுத்து கொண்டாந்தாள் அதனால் இந்த இந்த நூல் எனக்கு ரொம்பப் பிடிச்சி இருந்தது